மாநிலத்தின் பொருளாதார முன்னேற்றங்களில் நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயம் வெற்றிலை வெற்றிலை வாழை வாழை வாழை இலை தண்டு கரும்பு கரும்பு சார்ந்து சர்க்கரை உற்பத்தி வெல்லம் உற்பத்தி அது ஏற்றுமதி செய்கிறது அப்புறம் கரும்பு தெனை தேங்காய் தேங்காய் ஏற்றுமதி தேங்காய் நார் சிரட்டை இதெல்லாம் வந்து விவசாயத்துக்கே வந்து தேங்காய் நார் கழிவுகளை வந்து மேலை நாடுகள்ல பயன்படுத்துகிறதுனால இங்கேருந்து பாக்ஸ் மாதிரி பிரிப்பேர் பண்ணி அனுப்புகிறாங்க அது விவசாயத்துக்கு அதில் வந்து நீர் தங்கி தாவரங்கள் நல்ல வளர்ச்சியை கொடுக்குது அப்படிங்குறதுனால அது பயன்படுது அப்புறம் கயிறு திரிக்கிறாங்கள் விவசாயத்துக்கு கயிறு தேவைப்படுது பயிர்களை கட்டுறதுக்கு இது மாதிரி அப்புறோம் என்ன வேற என்ன விற்பனைன்னால் தலைமுடி கூட வந்து ஏற்றுமதி விக்கு பிரிப்பேர் பண்ணுறதுக்காக தலைமுடி ஏற்றுமதி அப்புறம் வேற என்ன இருக்குது என்ன அந்த பக்கலாம் என்ன இருக்குது மக்காச்சோளம் மக்காச்சோளம் மாவு ஜவ்வரிசி கிழங்கு குச்சி கிழங்குலேந்து ஜவ்வரிசி ஜவ்வரிசி மாவு வேற அந்த என்ன கிழக்குலாம் திருச்சி பக்கலாம் போதுமா சுற்றுலாத்தலங்கிறபொழுது ஜேடர் பாளையம் ந அணை நம்ம இதெலாம் ஊட்டி இதெலாம் வந்து இது ஏற்காடுலாம் சொல்ல தேவையில்லை அது சேலம் மாவட்டல்ல வேற அருங்காட்சியகங்கள் கண்காட்சிகள்லாம் திருவிழா சமயங்கள்ல தேர் திருவிழா அதுக்காக போடுறாங்க கைத்தறி கண்காட்சி போடுறாங்க வீட்டு உபயோகப் பொருள்கள் கண்காட்சி அப்படின்னு நாமக்கல் மாவட்டத்தில் போடுறாங்க அந்த கோயில் நாமகிரி கோயில் மண்டபத்தில் கைத்தறி சேலை அப்றம் என்னது பாய் பாய் கோர விவசாயம் பண்றவங்க வந்து பாய் இது பண்ணி அதுவும் ஏற்றுமதிக்கு அனுப்புகிறாங்க போதுமா